நான் வந்து நறைய டிவியெலாம் பார்த்துருக்கேன் சேனலில் வந்து நிறைய ரெசிப்பி தயாரிக்கிறதுக்கான நிறைய பார்த்துருக்கேன் மீன் குழம்பு வைக்கிறது கற்றுக்கிட்டேன் கலைஞர் டிவியில் பார்த்து நான் மீன் குழம்பு எப்படி வெக்கணுன்னு கற்றுக்கிட்டேன் அது எனக்கு ஈசியாவுயிருந்ததுனால புரிஞ்சுது எப்படி வெக்கணுன்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் விஜய் டிவிலேயும் பார்த்துருக்கேன் ஜெயா டிவியில் பார்த்துருக்கேன் எனக்கு இந்த உணவுகள் என்னென்ன தயார் பண்ணுறதுன்னு சொல்லி நான் கற்றிருக்கேன் அதுமாரி பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியெலாம் எப்படி பண்ணணும் எவ்வளோ அளவு வைக்கணுன்னு சொல்லி எல்லா தெரிஞ்சுக்கிட்டு நிறையா பார்த்துருக்கேன் அதில் கற்று நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதில் வந்து சேனலில் யூட்யூப்லேயும் நிறையா ரெசிப்பியெலாம் பார்த்துருக்கேன் நல்லா தெரிஞ்சுருக்கு எனக்கு டிவி மூலிமா நிறைய கற்றுக்கிட்டேன் நான் அந்த பற்றி